வணிக நடவடிக்கைக்கு வந்து எங்கள் பகுதிகளில் வந்து இயற்கை வளங்கள் வந்து எல்லாேருமே நல்ல முறையில் பயன்படுத்துகிறாங்க நாங்கள் என்ன முறையில் பயன்படுத்துகிறோன்னா எங்கள் வீட்டை சுற்றில வந்து எங்கள் தென்னந்தோப்பு இருக்குதுங்க அதனால வந்து தேங்காய் நாங்கள் அதை பறித்து கொப்பரை தேங்காய் மாதிரி ஆக்கி அதிலேருந்து செக்கு எண்ணெய் எடுத்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கறோம் அதுபோக எங்களுக்கு இங்கே பயிர் வைக்கிறதுக்கு தே கீரை தோட்டங்களெலாம் இருக்குது எல்லா விதமான கீரைகளையும் நாங்கள் பயிர் வெச்சுட்ருக்கறோம் அந்த கீரைகளும் வந்து நல்ல முறையில் வாணிபம் பண்ண முடியுது ஏன்னால் இப்போ எல்லாமே வந்து இயற்கை முறையில் வர காய்கறிகள் அதிகம் மக்கள் வந்து விரும்புகிறதுனால நாங்கள் இந்த கீரைகளெலாம் வந்து நல்ல முறையில் எங்களுக்கு அதிகமாகவே வியாபாரம் பண்ண முடிகிறது அதுபோக நாங்கள் தோட்டத்தில் நிறைய காய்கறிகளும் நாங்கள் வெச்சுருக்கறோம் அதையும் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நாங்கள் என் துளசி அப்புறம் தூதுவளை அந்த மாதிரி நாங்கள் ஆயுர்வேத செடிகளும் வளர்க்கறதுனால அதிலேருந்து நாங்கள் பொடிகள் அதை தயாரித்து நாங்கள் வந்து அதையும் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கறோம் அதுவும் நல்ல முறையில் போய்கிட்ருக்குதுங்க அதுபோக எங்கள் ஏரியாவில் பொதுவாகவே இயற்கை வாணிபம் நல்ல முறையில் நடந்துகிட்ருக்கு இப்போ வரைக்கும்